தமிழ்மொழி எங்கள் உயிர் தமிழ்மொழி போல எந்த மொழியும் வரவே முடியாது பிறந்த குழந்த கூட முதல்ல சொல்கிற வார்த்தை அம்மா அம்மான்றது தமிழ் புனிதமான வார்த்தை அது அதுக்கு ஈடு இணையே கிடையாது அதுக்கு பிறகு வீட்டில் அம்மா கொஞ்ச கொஞ்சமா ஒரு ஒரு பொருள் பேரோ இல்லை அம்மா சொல்லு அப்பா சொல்லு சொல்லிக் கொடுக்குறவ ஃபஸ்ட்டு அம்மா அடுத்துதான் பள்ளிப் பருவம் பள்ளிக்குப் போனால் ஆசிரியர் சொல்லித் தருவாங்க நமக்கு அதில் இருக்கிற இலக்கணம் இலக்கியம் எல்லாமே கத்துத் தருவாங்க அவங்க கத்துத் தரும்போது அதெல்லாம் நம்ம படிக்கும்போதோ நமக்கு இருக்கிற சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது ஏன்னால் அந்தமாதிரி தமிழ்மொழி தமிழ்மொழியை அடிச்சுக்கறத்துக்கு இந்த உலகத்தில் எந்த மொழியாலையும் முடியவே முடியாது அதை கற்றுக்கிறது எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் தமிழ்மொழி பற்றி பேசணும்னா வார்த்தையே கிடையாது தமிழ்மொழி கற்ற கற்கிறதுக்கும் சரி மற்றவங்களுக்கு பேசுறதுக்கும் சரி அவ்வளோ ஈஸியாக இருக்கும் எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது தமிழ்நாட்லேயும் சரி தமிழ்மொழியிலேயும் சரி